ஆ நான் ஃபிலிப்கார்ட்டில் வந்து இந்த வாட்ரு பாட்டிலெல்லாம் வாங்கியிருந்தேன் அந்த ப்ரோடக்ட் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு நாங்கள் தண்ணி ரொப்பி ஃப்ரிட்ஜ்ஜில் வைச்சா அது கலரே மாறிடுச்சி டிஃபரென்ட் கலராக மாறிடுச்சி அப்புறம் அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப மோசமாக வந்துச்சு ஸோ இந்த ஃப்லிப்கார்ட் வரதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ப நல்ல நல்ல ப்ரோடக்ட்ஸ் இல்லை அப்புறம் இந்த எப்பவுமே நாம் வந்து நேரில் போய் வாங்கிறத்தான் நம்மளுக்கு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி ஆன்லைனெலலாம் மோசடிகளெல்லாம் செய்கிறாங்க ஸோ எப்பவுமே நாம் வந்து முன்னாடி போய் வாங்கிறத்தான் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்ட்டு நான் சொல்ல விரும்பு விரும்புகிறேன்